அறுபத்தி ஏழாயிரத்து ஆற்நூற்றி எழுபது எழுபத்தி ஓராயிரத்து முன்னூற்றி பத்து எண்பத்தி மூன்றாயிரத்து நானூற்றி முப்பத்தி இரண்டு இருபத்துரெண்டாயிரத்து ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு ஐம்பத்து மூன்றாயிரத்து ஆறுநூற்றி எழுபத்தி நான்கு நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று முப்பத்துரெண்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்து ஏழு பதினோறாயிரத்து நானூற்றி ஐம்பத்து மூன்று ஐம்பத்தோராயிரத்து ஆறுநூற்றி எழுபத்தி ஐந்து